கேப் ட்ரைவருங்களா சார் நான் மயிலாடுதுறைலருந்து பேசுகிறன் ஆ நாங்கள் வந்து கல்லணை டேமும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் போகணும் சார் சண்டே வர சண்டே போகணும் சார் ஆ நாங்கள் ஒரு பதிமூணு பதினைஞ்சு பேர் இருக்கோம் சார் ஃபேமிலியாக போகலான்னு இருக்கோம் அது ஓகே ஆயிடுங்களா சார் பதினஞ்சு பேர் இருக்கிறது செட் ஆகுங்களா ஃப்ரீயாக இருக்குங்களா மயிலாடுதுறைலருந்து எவ்வளோ தூரம் சார் ஆகும் எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும் அப்படிங்களா சார் அது எத்தனை நாள் சார் ஆகும் போயிவிட்டு ரிட்டன் வரணும்ன்னா அப்படிங்களா ஆ ஓகே சார் இது லஞ்ச் டிஃபன் அந்தமாதிரிலாம் சார்

ஓகே ஓகேங்க சார் இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் கொண்டுவந்தாலும் சரி கொண்டுவர்லனாலும் சரி உங்களுக்கு லஞ்சிகாண பேமெண்ட் கொடுத்துட்ணு இல்லைங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் இப்போ அவைலபுல்ல இருக்குங்களா ஆ நீங்கள் அதை புக் புக் பண் எப்போ சார் அது கொடுக்கணும் ஆமாம்ங்க சார் ஃபோன்பே கூகுள்பே அதுலலாம் அனுப்பமுடியுங்களா இது உங்கள் நம்பருங்களா சார் ஓகேங்க சார் ஒரு ஐஞ்சாயருபா இப்போ அனுப்புகிறன் நான் மீதி வந்து நான் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கட்டுங்களா இல்லை ஸ்டார்ட் பண்ண போதே கொடுத்துட்னுங்களா அந்த அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டை

அதுக்குத்தான் சார் கேட்குறன் இந்த டீசல் போடுகிறது அந்தமாதிரியான இதுக்குலாம் அமௌண்ட்டு ஃபர்ஸ்ட்டே கொடுத்துட்னுமானு கேட்குறன் சார் அதுக்குதான் ஓகேங்க சார் ஓகேங்க சார் இப்போ எத்தனை மணிக்கு சார் வருவீங்க நீங்கள் ஓகே சார் சரிங்க சார் நான் வந்து கரெக்டான அட்ரெஸ் வந்து வீட்டு அட்ரெஸை அனுப்பிவிட்றேன் நீங்கள் வந்துவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் சார் நாங்கள் ரெடியாக இருப்போம் நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்குலாம் ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணுறோம் நான் உங்களுக்கு கால் பண்ணவோனே நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்